அண்ணா கலை டெக்ஸ்டெயில்ஸுங்கண்ணா அண்ணா எனக்கு வந்து இப்போ சில டீ ஷர்ட்ஸ்ஸு அப்புறம் பேண்ட்டு ஷர்ட்ஸ்ஸு ஆ எடுக்கணுண்ணா எ அண்ணா நான் ஏன் ஃபரெண்கிட்ட கூட்டிகிட்டு வரேன் உங்கள் உங்கள்கிட்ட எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குங்கண்ணா ஓகே அண்ணா இல்லை டீ ஷர்ட்டு வந்து ஓகேண்ணா ஓகேங்கண்ணா ஓகேண்ணா பேண்ட்டு எப்படிங்கண்ணா இந்த ஜீன்ஸு நிறையா இருக்குங்களா இந்த ஸ்ட்ரைப்பு ஓகேங்கண்ணா ம் ஓகேண்ணா ஆ லைக்ரா இருக்குங்களா பேண்ட்டுலாம் ஓகேங்க அண்ணா ப்ரைஸ் எப்படிங்கண்ணா பேண்ட்டு சைஸ்

ஆமாங்கண்ணா ஓகேங்க அண்ணா

அது எந்த மாதிரி ஆஃபர்ஸ்ஸுங்க ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா அண்ணா ஜீன்ஸுக்கு ஜீன்ஸ் பேண்ட்டுங்களா இல்லை காட்டன் பேண்ட்டுங்களாங்க ஆஃபரில் இருக்கிறது ஓகேங்க அண்ணா அண்ணா எவ்வளோக்கு எடுத்தால் எவ்வளோ டிஸ்க்கவுண்ட் பண்ணுவீங்க அதான் எவ்வளோ எடுந்துருந்திங்க பத்தாயிருவாக்கு எடுத்தால் எவ்வளோ டிஸ்கவ் டிஸ்க்கவுண்ட் பண்ணுவீங்க ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா கேஷ் ஆன் டெலிவரி இருக்குங்களாண்ணா ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா ஏன் ஃப்ரெண்கிட்ட கூட்டிகிட்டு நான் கடைக்கு வரேங்கண்ணா ம் சண்டே கடை இருக்குங்களா சண்டே ஓகேங்கண்ணா சேரி தேங்க் யூங்கண்ணா நான் வரேங்கண்ணா இந்த கூட்டிகிட்டு வரேங்க